ஸ்டாம்ப் காயின் கூழாங்கற்கள் இதல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னயெல்லாம் குழந்தையா இருக்கும்போதே வந்து நாங்களாம் வந்து அதலாம் வந்து சேகரித்தோம் அந்த நேரு படம் போட்ட ஸ்டாம்ப்லாம் வந்து அதிகமாக கிடக்காது அதல்லாம் வந்து எதாவது கிடச்சுதுன்னா அதை சேகரித்து வைப்போம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கூழாங்கற்களையும் அதே மாதிரிதான் சேர்த்து வைப்போம் காயின்ஸ் எதாவது புதுசாக காயின்ஸ் வந்துச்சின்னா அதை வந்து உடனே வந்து எடுத்து சே சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பழைய காலத்தில் உள்ள வந்து அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசால்லாம் வந்து நான் இன்னும் வச்சிருக்கேன் அதல்லாம் சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேருந்து என்ன கற்றுகிட்டேன் அப்படின்னா சேமிப்பு பழக்கம் வந்து இதுலேருந்துதான் எனக்கு வந்துச்சு அதை வந்து சேர்த்து வைக்கிறதுனால வந்து அந்த சேமிப்போட முக்கியத்துவம் வந்து எனக்கு புரிஞ்சது ஸோ சேமிப்பு பழக்கத்தை வந்து நான் இதுலேருந்து கற்றுகிட்டேன்